எப்படி காலப்போக்கில் மாற்றம் அடைந்துள்ளதுன்னால் நம்ம வந்து இப்போ நம்ம மூதாட்டி எல்லாம் செஞ்சதை வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஒன்று செஞ்சது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒன்று செய்கிறது அப்படியே இப்படியே ஜென்ரேஷன் மாற மாற அந்த கலாச்சாரமும் அப்படியே மாறிகிட்டே வருது அதுதான் இதுக்கு காரணம்